இன்றைய காலகட்டத்திலேன்னு எடுத்துகிட்டீங்கன்னால் குழந்தைக எங்க வெளியில் போய் விளையாடுறாங்க எல்லோருமே மொபைலில் தான் விளையாடறாங்க ஸோ அதுலையே புதிய புதிய விளையாட்டுக்கள் என்ன அப்டின்னா இப்ப பஸில் கேம் அதாவது மூளையை யோசிச்சு விளையாடற மாதிரி சில கேம்ஸ் இருக்குது ஸோ நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பட் ஆனால் குழந்தைக அதை விளையாடறதில்ல ஸோ நார்மலாக இந்த ஒரு பொம்மை ஓடும் அந்த பொம்மை இங்கே வரும் இதை அடிக்கும் அங்கே சுடும் அந்தமாதிரி தான் விளையாண்ட்டு இருக்காங்களே ஒழிய ஸோ நார்மலாக விளையாடமாட்டாங்க அந்த காலத்திலையெல்லாம் எப்படி எப்படின்னா குழந்தைகல்லாம் வெளியில் போய் விளையாடுவாங்க ஸோ அதனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் ஒரு ஒரு டீமாக சேர்ந்து ஒரு குரூப்பாக நம்ம சேர்ந்து எப்படி விளையாடுறது ஒருத்தங்க ஆப்போசிட்டில் இருந்தால் அவங்களை எப்படி சமாளிக்கறது என்ன ஏதுன்னு எல்லாமே கற்றுக்குவாங்க ஏன்னால் ஒரு குரூப்பில் ஒரு பத்து பசங்க அஞ்சு பசங்க சேர்ந்துதான் விளையாடுவாங்க ஸோ அதனால் எல்லாமே கற்றுக்குவாங்க இன்றைய காலக்கட்டத்தில் அப்படி இல்லை ஒரு குழந்த ஒரு மொபைல் அவ்வளவுதான் அந்த குழந்த பக்கத்தில் யார் வராங்க போறாங்கன்னு கூட இப்போ தெரியாது அந்த மொபைலை பார்த்துட்டே அதில் இருக்கிற கேம் விளையாண்டுட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கேம் பரவாயில்ல இப்போ இடம் இல்லைதான் யாரும் விளையாடுறதுக்கு வரதில்லை தான் அதுனால் குழந்தைகளுக்கு அந்த நல்ல கேமை இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க ஏன்னால் அந்த ஒரு மூளையை தூண்டுற மாதிரி இருந்தால்தான் அவங்களுக்கும் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இப்ப பசில் கேம்ஸெல்லாம் இருக்குது ஸோ அந்த பசில் கேம்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கொடுக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி யாருமே பண்ணுறதில்ல அந்த ரன்னிங் ரேஸ் கேமு ஷூட்டிங் கேம் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஏன்னால் அது சௌண்ட்டு அது பார்க்கறக்கு நல்லா இருக்கிறங்காட்டி பண்ணுறோம் ஆனால் அது முற்றிலும் தவறு ஸோ கொழந்தைகள் மூளை வளர்ச்சிக்கு ஏற்றமாரி அதுக்கேற்ற நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்போ இப்போ ப்ரீகேஜி படிக்கிறாங்க அப்படின்னா ஏபிசிடி பசில் கொடுக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்றமாரி பசில் கேம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொடுக்கலாம் ஸோ வெளியில் போய் விளையாடறத்துக்கு தான் முடியாது ஸோ நம்பளே நம்ப குழந்த கூட விளையாடலாம் இல்லையா ஸோ வந்து தாயக்கட்டை விளையாடலாம் அதுலெல்லாம் இந்த நம்பரிங் அந்த எப்படி கூட்டுறது கழிக்கிறது எல்லாமே கற்றுக்குவாங்க அதேமாதிரி அந்த வீட்டுக்குள்ளையே விளையாடறமாதிரி அந்த நொண்டி அதெல்லாம் ரெண்டு பேர் விளையாடறது மாதிரி இருக்கிற விளையாட்டு எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக்குடுக்கலாம் அதுதான் அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கொடுக்கும்